வணக்கங்க நாங்கள் வந்து ஏர்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து நாளைக்கு போகணும் அதுக்கு வந்து முன்பதிவு வந்து முந்தாநேத்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம் நாளைக்கு என்ன எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து உங்களோடய கேப் எங்கள் வீட்டுக்கு வரும் அதுக்கான முகவரி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொலைபேசி எண்ணும் நான் கொடுத்தாச்சி அதனால் எப்போது எத்தனை மணிக்கு வந்து நான் நீங்கள் வந்து ந கரெக்டாக இங்கே வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு இப்போ நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுருக்கேன் அது சொல்ல முடியுங்களா சரிங்க சரிங்க சரிங்க அத்தனை மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஏன்னா நான் கரெக்டான டைமுக்கு போனால் மட்டுந்தான் அங்கே என்னால் போய் உள்ளே இது பண்ண முடியுங்க அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் வந்துடுங்க